வீடியோ கேம்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியும் நல்லாவே தெரியும் நீங்கள் விளையாடிய சில வீடியோ கேமுகள் யாவை அதில் எனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றதான் கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு அப்படின்னா அது வந்து டெம்பிள் ரன் அப்புறம் வந்து சப்வே ஸப்ஃபர்ஸ் இதுவும் பழைய விளையாட்டுதான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓடணும் ஓடிகிட்டே இருக்கணும் எனக்கு ஓடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையே அதுதானங்க ஓட்டம்தானே வாழ்க்கையே அது எனக்கு அதனால் வந்து ரிலெய்ட் பண்ணிக்கிறேன் வாழ்ல்க்கையோட அந்த ஓட்டத்தை ஓடிகிட்டே இருக்கணும் நிறைய தடங்கல்கள் வரும் அது எல்லாத்தையும் சமாளித்துப் போய் நம்ம இலக்கை அடையணும் இப்போ வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த ஃப்ரீ ஃபயர் இதெல்லாமே விளையாண்டுட்டு தான் இருக்காங்க ஃப்ரீ ஃபயரில் என்ன இருக்குது ஒருத்தவனை சுட்டுக்கொல்கிறது சுடுடா அவனை வெட்டுரா அவனை அப்படினுன்னு தான் சொல்லிகிட்ருப்பாங்க என்ன இதில் வந்துகிட்டுருக்குனு எனக்கு தெரியலை எல்லாேரும் அந்த இதில் வந்து ரொம்ப அப்செஸ்டாக இருக்காங்க பசங்கள் எல்லாேருமே எந்த ஃப்ரீ ஃபயரோ இல்லை அந்த பப்ஜிலேயோ என்ன என்னத்தை கண்டுகிட்டாங்கன்னு தெரில நிறைய விதமான இழப்புகள் தான் அதில் இருக்குது ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் செலவழிச்சுட்டுருக்காங்க அதுக்காக அந்த இதை வந்துட்டு வேறு எதுக்காக செலவழிக்கலான்றது என்னோடய கருத்து விளையாட்டு விளையாட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் விளாண்ட்ருக்கேன் நிறைய விளையாட்டு விளாயாண்ட்ருக்கேன் இந்தமாதிரி இந்த கேண்டி க்ரஷ் எல்லா சின்னப்பசங்கள் விளையாட்றதுதான் நானும் விளாண்ட்ருக்கேன் இல்லைன்னா எனக்கு அதில் வந்து ரொம்ப நேரம் செலவிட வேணாம் அப்படின்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஒவ்வொருத்தவர்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னோடய கருத்து இதுதான் விளாடுவேன் பட் ரொம்ப விளாடமாட்டேன் ரொம்ப அடிக்டட் கிடையாது எப்பப்போவோ எனக்கு தோணுதோ அப்பப்போது விளாடுவேன் எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னால் மட்டும்தான் விளாடுவேன் மற்றபடி சும்மாவெல்லாம் விளாண்ட்ருக்க மாட்டேன் எனக்கு பிடிக்கும் எனக்கும் விளாட்றதுக்கு பிடிக்கும்